சமைப்பது பெண்கள் செய்யும் வேலை இல்லை ஆனால் அவர்கள் சமைத்தால்தான் அழகு அன்பு ஆரோக்கியம் கூடும் அதனால் தான் அந்த காலத்தில் பெண்கள் சமைத்துக்கொண்டிருந்தாரகள் இன்று வரைக்கும் சமைத்து கொண்டுருக்கிறாங்கள் ஆனால் பாரதியார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று சிந்தை மனிதன் தலை குனிந்தான் என்று அப்போதே பாரதியார் பெண்கள் சமையல் அறையில் மட்டும் இருக்கக்கூடாது அவர்கள் மேன்மேலும் உயர வேண்டும் என்று அப்போதே கூறினார் இப்போது இப்போ வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் பெண்ணுங்க படித்து வேலை அந்தந்த துறையில் அவங்க தனித்தன்மையாக இருக்காங்க எங்கள் வீட்லேயும் ஆம்பளைங்க நல்லாவே சமைப்பாங்க உடம்பு சரி இல்லாத போது எதாச்சும் புதுசாக உணவு தயாரிக்கும் போது அவங்களோடய பங்கும் இருக்கும் உதாரணத்துக்கு காய் கட் பண்றது வதக்குகிறது டிஃப்ரண்ட் டிஃப்ரண்டாக செஞ்சு கொடுக்கிறது அதில் ஆண்களோடய வேலையும் இருக்குது இப்பவுமே வந்து பெண்கள் மட்டுந்தான் வந்து செய்கிறது இல்லாமல் ஆண்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் அவங்கதான் செய்கிறாங்க அங்கே வந்து பெண்ணுங்க ரொம்ப கம்மி சமைக்கிறதில் இப்போ ஆண்கள் தான் ரொம்ப அதிகமாக கேட்ரேட் பிஸ்னெஸ் பண்றாங்க ஹோட்டலில் நிர்வாகம் பண்றாங்க ஸோ வந்து சமைக்கிறது வந்து பாகுபாடு இல்லை யார் வேணாலும் சமைக்கலாம் எப்படி வேணாலும் சமைக்கலாம் நல்லதை சமைத்து நல்லதை சாப்பிடணும்